பெண்கள் மற்றும் ஆண்கள் வந்து விளையாடும் விளையாட்டுகள்னு பார்த்திங்கன்னா பெண்கள்னு எடுத்துக்கிட்டாலே நொண்டி நொண்டி பல்லாங்குழி பாண்டிக்கல் அப்பறம் கரோம் கரோம் கரோந்தாண்டி விளையாட்றது அஞ்சு கரோம் நாலு கரோம் செஸ்ஸு இந்த மாதிரி விளாடுவாங்க ஆண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரிக்கெட்டு கபடி அப்பறம் கேரம் போடு செஸ்ஸு அப்பறம் பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விளையாட்டுகள் இருக்கு கண்ணாம்பூச்சி ஒட்டப்பந்தயம் அப்பறம் வந்து இந்த மாதிரி நிறையா விளாட்டு விளாடுவாங்க ஆண்கள் வந்து இப்போது ஆண்கள் வந்து விளாட்ற விளையாட்டுன் பாத்திங்க இப்போதுன்னில்ல எப்போமே விளையாடுற விளையாட்டு பார்த்திங்கன்னா கபடி கிரிக்கெட்டு செஸ்ஸு அப்பறம் கயிறு தாண்டு கேரம் போடு அந்த மாதிரி நிறைய விளையாட்டு விளாடுவாங்க அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இப்போது இருக்க சுச்வேஷன் இப்போது இருக்கனல ஜென்ரேஷனுக்கு வந்து ஆண்கள் பெண்கள்னு பிரித்து பாக்கல எல்லோருமே எல்லா விளையாட்டும் விளையாடுறாங்க அதில் வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் என்னன்ன விளையாட்டு கபடி கிரிக்கெட்டு இந்த மாதிரி விளையாட்ற மாதிரி ஆண்களும் கபடி கிரிக்கெட்டு பெண்களும் கபடி கிரிக்கெட்டு செஸ்ஸு கேரம் போடு இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் விளையாட்றாங்க அதனால பெண்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அது மாதிரி சொப்பு சாமான்ங்கள் அந்த இது இந்த பாத்தரம் வைச்சி விளையாட்றது வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள்தான் விளையாடுவாங்க இப்போது பெண்கள் அந்த விளையாட்டு விளையாட்றாங்க பெண்கள் மட்டுந்தான் அந்த விளையாட்டு விளையாடுவாங்க சா பூ த்ரீ கண்ணாம்பூச்சி இந்த மாதிரியல்லாம் விளையாட்டலாம் பெண்கள் விளையாடுவாங்க ஆண்கள் வந்து இந்த மாதிரி விளையாட்டு வந்து அதிகம் விளையாட மாட்டாங்க அதுதான்